நான் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் மூணுமே பயன்படுத்துகிறேன் ஃபேஸ்புக் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது உலகத்தில் இருக்க எல்லா எல்லோர் கூடயும் வந்து நம்ம ஒரே இடத்துல இருந்து பேசலாம் அவங்களோட கலாச்சாரம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட பழக்க வழக்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க இதில் நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கு இதை வந்து நிறைய கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க பெண்கள் வந்து யாருன்னு தெரியாத ஆண்கள் கூட பழகி ஏமாந்து போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் விற்கிறேன் ஃபேஸ்புக்கில் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துகிறாங்க கார் விற்கிறேன் கார் சேல்ஸ் பண்ணுறேன் பைக் இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி பணம் வாங்கி இந்த மாதிரி பண மோசடியும் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் நிறைய அதனால எனக்கு ஃபேஸ்புக் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மற்றபடி இந்த ஃப்ரெண்ட்ஸு மூலியமாக நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி பார்த்தோம்னா அதில் நல்ல விஷயங்கள் இருக்கு ட்விட்டர் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ட்விட்டர் ரொம்ப பிடிக்கும் எல்லா பிரபலங்களும் ட்விட்டரில் இருக்காங்க அவங்களோட கருத்தை வந்து ட்விட்டரில் தான் பதிவிடுறாங்க அவங்க நம்ம அதுக்கு வந்து எதிர் கருத்து நம்ம ட்விட்டரில் பதிவிடலாம் தைரியமாக சொல்லலாம் ஒருத்தரை எதிர்த்து வந்து தைரியமாக பேசலாம் ட்விட்டரில் நமக்கு அதுக்கு எல்லா உரிமையும் உண்டு அதனால எனக்கு ட்விட்டர் ரொம்ப பிடிக்கும் அடுத்து இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா நிறைய பிரபலங்களோட ஃபோட்டோஸ்லாம் அதில் இருக்கும் நம்மளோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் அதனால இன்ஸ்டாகிராம் ரொம்ப பிடிக்கும் அதில் ரீல்ஸ் நிறைய ரீல்ஸ் பண்ணுவாங்க பொழுது போக்குக்காக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம் அதுலேயும் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு பெண்கள் வந்து ஆண்களை நம்பி ஏமாந்து போவது தெரியாதவங்க கூட பேசுவது அதில் வந்து புகைப்படங்களை வந்து பதிவிடுறாங்க பெண்கள் வந்து அவங்களோட வந்து புகைப்படங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறதுனால ஆண்கள் வந்து அதை தவறாக பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது நடந்துகிட்டு தான் இருக்கு அதனால எனக்கு இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக தான் இருக்கு எனக்கு ட்விட்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு